மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ அதிகமாக வந்து சமூக நலன் மற்றும் மேம்பாடு திட்டங்கள் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து கல்வி சுகாதார பாதுகாப்பு வறுமை குறைப்பு பெண்கள் அதிகமானி பெண்கள் அதிகாரம் அளித்தல் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வசதிகளுக்கு ஏதுவான அரசு திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் பண்றது மயிலாடுதுறையில் பண்றது தெரியும் இந்தமாதிரி நிறையா பண்ணிட்டு வராங்க அதுவும் இல்லாமல் வந்து அங்கே வந்து குழந்தைகள் மேம்பாடு சேவை திட்டம் க க குழந்தைகளுக்காக குழந்தைகளை வந்து பாதுகாக்குறதுக்காக ஒரு தனியாக ஒரு சட்ட ஒரு சேவை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் முனி ஹ ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து மயிலாடுதுறையில் இருக்குது அப்போ ஏவிசி காலேஜூம் அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற போது அது வந்து மயிலாடுதுறையில் வந்து இவ்வளோ மேம்பாட்ட திட்டங்கள் சமூக நலன் கருதி இதலாம் பண்ணியிருக்காங்க